ஹலோ ஆமாங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா என்ன வாடகையில் எதிர்பார்க்குறீங்கம்மா ஆ ஆ என்ன வாடகையில் கேட்குறீங்கம்மா ம் ம் எத்தனை பேரும்மா நீங்கள் தங்க இருக்குறீங்க

சரி சரிங்கம்மா வீடு இப்போதைக்கு எதுவும் இல்லங்கம்மா நான் வேணா பார்த்து சொல்லுறேனுங்க சேரி சரிங்கம்மா ஆறாயின்றுரூவா ஆறு ஏழுகுள்ளாற இருந்தால் பரவாயில்லீங்களா சேரி ஆமாங்கம்மா ஒரு மாதத்து வாடகை எனக்கு வரணும் இல்லங்கம்மா ஆமாங்கம்மா சரி எம்மா தனி வீடெல்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குங்கம்மா நீங்கள் கேட்குறது ஆறு ஏழு குள்ளாற சொல்லுறீங்க அதனால் வந்து தனி வீடெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி பத்து பன்னெண்டு சொல்லுவாங்கம்மா அ அட்வான்ஸு மூணு மாதத்து வாடகை தான் கொடுக்குணுங்கம்மா அதான் சரி இருக்குதான்னு பார்க்குறேங்கம்மா நான் பார்த்துட்டு சொல்லுறேன்ங்க ஒரு ரெண்டு நாளில் நான் கூப்பிட்றேங்கம்மா இது உங்கள் நம்பர் தானங்க சரிங்கம்மா நான் பார்த்து சொல்லுறேன் ஆ மூணு மாதத்துக்கு எங்கே நீங்கள் குடி போனாலும் மூணு மாதத்து வாடகையை ஒன்று சேர்ந்து தான் அட் அட்வான்ஸ் பணம் கேட்பாங்க அதேமாதிரி கரெக்டாக கரண்ட்டு வசதி எல்லாமே தனி மீட்ராக இருக்கணும் அப்படி தானேம்மா நீங்கள் கேட்குறீங்க அதனால் வந்து நான் ஒரு ரெண்டு நாளில் பார்த்துட்டு சொல்லுறேங்கம்மா ஓகேங்கம்மா ஓகேங்க சரி நாலு பேர் தானங்கம்மா ஆமாங்க ஏன்னா நாலு பேர்த்துக்கு மேலே எல்லாம் கொடுக்குறதில்லீங்கம்மா நீங்கள் என்ன கேஸ்ட்டுங்கம்மா இந்து முஸ்லீம் சரி சரிம்மா ஆ ஓகேங்கம்மா ஓகேம்மா ஆ சரிங்கம்மா